நான் சங்கத்தில் இருக்கிறேன் ஒரு நாள் வந்து சங்கத்துக்கு மீட்டிங்குக்கு வாங்க எல்லோரும் வரணும் உறுப்பினர்களெலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால் உறுப்பினர்களெலாம் சேர்ந்து சங்கத்து மீட்டிங் போலான்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபிஸுக்கு போனோம் அங்கே போனால் யோகா சொல்லி கொடுக்குறோங்க இதுமாதிரி உடம்பு சரியில்லை கை கால் வலி முதுகு வலி இடுப்பு வலி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வலிக்கெல்லாம் யோகா செஞ்சால் நல்லாயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அங்கே சொல்லி கொடுத்தாங்க யோகாவை பற்றி எப்படி செய்யணும் எப்படின்றது டெய்லியும் செய்யணுன்னு சொன்னாங்க எங்களால் டெய்லியும் செய்ய முடியறதில்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் முடிஞ்ச அளவு என்றைக்கி டைம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் செய்வேங்க இருந்தாலும் இப்போ இடுப்பு வலி கை கால் வலின்னு கொஞ்சம் சுமாராக இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இதை முடிஞ்ச அளவு யோகாவும் செய்கிறேங்க கற்று கொடுத்துட்டாங்க இதை அதுன்கப்பறம் இதை முடிஞ்ச அளவு செய்யலாம் ஆனால் டெய்லியும் செஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறாங்க முடிஞ்ச அளவு எங்களால் நாங்களும் மாற்றிக்கிறோம் முடிஞ்ச அளவு டெய்லியும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நாங்களும் மாற்றிக்கிறோங்க அந்த மூ யோகான்றது வந்து இப்போது மருந்து மாத்தரை இல்லாத நாமளே வந்து திறன்பட செய்யிறதுனால் கொஞ்சம் நல்லாயிருக்குது பரவாயில்ல அதனால் டெய் முடிஞ்ச அளவு டெய்லியும் செய்கிற மாதிரி கொஞ்சம் பார்க்குறோம் கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரம் முடித்துட்டு செய்யலான்றதை கொஞ்சம் பார்க்கலாம் இன்னும் உடம்பு நல்லா இருக்கணுன்றதுனால்